செடிகளை வளர்க்கறக்கு பொதுவாக செம்மண் தான் நாங்கள் பயன்படுத்துகிறது அது கிடைக்காத பட்சத்தில் தான் சாதாரண புழுதி மண் அதாவது இந்த புழுதி மண் தான் நாங்கள் உரம் போட்டு அந்த மண்ணோடய மண் வளத்தை அதிகப்படுத்துவோம் எ மண்ணு உரம்னு பார்த்தீங்கன்னா ஆட்டுச் சாணம் மாட்டுச் சாணம் அதுபோக சாம்பல் உரம் அப்புறம் புண்ணாக்கு அது என்ன புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு வேப்பம் புண்ணாக்கெலாம் போட்டு அதுபோக நாங்கள் வந்து ஒரு தொட்டி போடும் போதே அதுக் கீழே ஒரு மண் அது ஒரு அடுக்கு அப்புறம் அப்புறம் தென்னை தும்பு ஒரு அடுக்காக போடுவோம் அதுக்கப்புறம் இயற்கையாக உள்ள உரங்கள் நம்ம இப்போ சாப்பிட்றது கழிவுகள் அது என்னென்னா பழங்கள்லேர்ந்து கிடைக்கக்கூடிய கழிவுகள் அப்புறம் அடுப் அடுப்பு சமையலறையிலேருந்து வேஸ்ட் ஆகிற கழிவுகள் இந்த டீத்தூள் அந்த மாதிரி சமையல் இதில் உள்ள இதெல்லாம் கழிவுகள்லாம் கெட்டுப்போன பா தயிர் பால் எல்லாம் கூட ஊற்றி அது வந்து லாக்டிக் அமிலம் ஆகிடும் அது வந்து ஊற்றி ஒரு செடி மேலே மடி மண் போட்டு தென்னந்தொம்பு போட்டு அதுக்கு ஈரப்பதம் தேவைங்கிறதுக்காண்டி தென்னந்தோப்பு போட்டு அந்த ஒரு செடியை நல்லா ஒரு நல்லா ஒரு பலமா வளர்க்கறது எனக்கு வந்து அது ஒரு ஹாபி எனக்கு வந்து பொழுதுபோக்கே செடி தான் அதை வந்து நான் பொதுவாக வந்து பூச்செடி வாங்குவேன் அதிகமாக பூச்செடிகளில் செம்பருத்தி ரோஜா ரோஜாவில் எல்லா வண்ணங்களும் வாங்கிறது அப்புறம் வேறே இந்த மழ மழ வெற்றிலை அப்புறம் பல வகையானல கொய்யா பப்பாளி தக்காளி அப்புறம் மருதாணி பெண்களுக்கு தேவையானது அதுபோக ஏ மருத்துவத்துக்கு தேவையானது இப்போ ஒரு சளி காய்ச்சல் இருமல்னா அதுக்குத் தேவையான வெற்றிலை ஓமவல்லி துளசி தூதுல கண்டங்கத்திரி இந்த மாதிரி போ செடிகள் வீட்டுக்குத் தேவையானது அந்த மாதிரி செடிகள்லாம் வளர்ப்போம் அப்புறம் சமையலுக்கு தேவையான கருவேப்பிலை அப்புறம் தலைக்கு தே ஏ பெண்களுக்கு எண்ணெய் தயாரிக்கிறதுக்கு தேவையானது செம்பருத்தி மருதாணி கருவேப்பிலை அப்புறோம் இதில் இது இந்த இலைகளையெல்லாம் பறித்து காய வச்சி அதை எண்ணெயில் போட்டு காச் அரைச்சி காய காய்ச்சி என்ணெயில் காய்ச்சி அது நாங்கள் தலைக்கு தேய்ச்சிக்குறோம் தே தேய்க்கும் போது இந்த பெ பெண்களுக்கு கூந்தல் நல்லபடியாக வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுபோக தலையில் உள்ள இந்த பேன்கள் பேன்கள் பொடுகு இந்த ம முடி உதிரதெல்லாம் அது கட்டுப்படுத்தும் இந்த மாதிரி எண்ணெய்களை காய்ச்சி இயற்கையாக நம்ம பயன்படு செயற்கையாக பயன்படுத்தும்போது அது கெடாமல் இருக்கிறதுக்காண்டி சில வகையான வேதிப்பொருள்களை சேர்பாங்க ஆனால் இப்படி நாம் இயற்கையாக வீட்டில் தயாரிக்கும் பொழுது நமக்கு வந்து எல்லாம் நல்லா நன்மையாக இருக்கும் அதுபோக இந்த செடிகளும் நம்மளுக்கு பயன்படும்